சார் நான் ஆர்மிக்கு போயிருந்த ஒரு அதிசயம் தான் சார் ஆர்மிக்கு போன பின்னாடி ஹிந்தி தெரியாமல் நிறையா கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டினுடைய கண்டிஷன் அங்கே ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்பட்டு நான் இந்தியன்னு சொல்லிட்டு நம்பலாம் அடிப்பட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்தி எழுத கற்றுக்கிட்டு படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ஸ்டேட்டு எல்லா இதுவும் வந்து எல்லா கண்ட்ரிகாரரும் வந்து நம்ப ஹிந்தி தமிழ்நாட்டுகாரரை தான் சார் எல்லாமே இது மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க இந்த ஹிந்தி சப்ஜெக்டே இல்லை இவனுக்கு ஒரு ஹிந்தி எழுத்தே தெரியாது தமிழ்நாட்டு இந்த இந்தியாவிலே இவங்க ஒன்று தான் ஒர்ஸ்ட்டு மாநிலமுனே சொல்லிட்டு நம்பளெலாம் ஒரு கீழ்த்தரமாக பார்க்குறாங்க அதனாலே எல்லாம் ஸ்டேட்டு நாங்கள் காஷ்மீரில் ஜம்முவில மூணு வருஷம் இருந்தோம் பஞ்சாபில் நாலு வருஷம் இருந்தேன் அமராஸ்டரில் ஒரு வருஷம் இருந்தேன் ராஜஸ்தானில் இருந்தேன் எம்பியில இருந்தேன் யூபியில இருந்தேன் எல்லா இடத்துலையும் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சார் காஷ்மீரில் ரெண்டு வருஷம் இருந்தேன் நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன்